யா அரியலூரில் மேரேஜ் ஈவெண்ட் நடத்துகிறவங்களா இல்லை சார் இப்போ நாங்கள் மேரேஜ் வெச்சிருக்குறோம் எங்கள் அண்ணனுக்கு இருபத்தி மூணாந்தேதி எங்களுக்கு வந்து இந்த டெக்ரேஷன் இந்தமாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் டெக்ரேஷன்லேருந்து வாழை மரம் கட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணணும் மண்டபம் வந்து இந்த வாணி மஹால் இருக்குதுங்கள்ல சார் அரியலூரில் அந்த மண்டபம் எதிர்பார்க்குறோம் ம் ஓகேங்க சார் பரவாயில்லை மற்ற டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கனா நல்லாயிருக்கும் ஓகேங்க சார் நாங்கள் வந்து எல்லா வெஜ்ஜு தான் சார் எல்லோருமே வெஜ்ஜு தான் வர்றவங்களும் வெஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க காலைல வந்து டிஃபன் போடுற மாதிரி டிஃபனில் வந்து இட்லி தோசை பூரி எப்போயும் போடுற மாதிரி டிஃபன் மதியம் லன்ச்சுக்கு வந்து எப்போயும் இருக்குகிற மாதிரி கார குழம்பு ரசம் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி சாப்பாடு இருக்கட்டும் அவ்வளோ தான் சார் சாப்பாடு சாப்பாட்டுக்கு இவ்வளோ தான் ஒரு ஆயிரம் பேர் வர்ற மாதிரி சார் இப்போ இருபத்தி மூணாந்தேதி சார் இப்போ வர்ற இன்னும் ஒரு ஏழு நாளில் ஓகேங்க சார் ஓகேங்க